தமிழ்மொழி அல்லது தமிழ்மொழிக்கு ஏதாவது மொழிப்பெயர்கள் வேண்டுமா என்று கேட்டால் அந்த மாதிரி அனுபவம் வந்து எனக்கு எதுவும் வந்ததில்லை அந்த மாதிரி அனுபவம் தமிழ்மொழிக்கு ஆனால் தமிழ்மொழிக்கு வந்து தமிழ் என்ற பெயரே இருக்க வேண்டும் இந்த தமிழ் என்பது செம்மையான மொழி இனிமையான மொழி மற்றும் இந்த இந்த புலவர்கள் எல்லாம் தமிழுக்கு புகழ்ந்து பேசுவார் திருவள்ளுவர் பாரதிதாசன் நிறைய புலவர்கள் எடுக்க வேண்டும்னா தமிழை வந்து பாராட்டி பேசுவாங்க தமிழ்மொழி வந்து செம்மொழி இனிமையான மொழி பழைய பழங்காலத்திலிருந்து அந்த தமிழ்மொழி வந்திருந்து வந்துள்ளது இதே மாதிரி ஸோ தமிழ்மொழி செம்மொழியாகும்